எனக்கு ரொம்ப பிடித்த புக் அப்படினு வந்து பார்த்தோன த சீக்ரெட் அப்படினு ஒரு புக்கு அந்த புக்கில் வந்துட்டு என்னென்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ளே வேணும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த கருத்தைதான் வந்து அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு விஷயமே வந்துட்டு நம்ம நினைக்கறது என்ன நினைக்கறமோ அதுதான் வந்து நடக்கும் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கூட நம்ம பாசிட்டிவாக தான் நினைக்கணும் அப்படின்ற ஒரு மைய கருத்துதான் அந்த புக்கில் இருக்கும் அதாவது வந்து பார்த்தோனா இப்போ நம்ம வாழ்க்கைல நடக்க கூடிய எல்லாமே நம்மளோட மைண்ட் தாட் வைச்சுதான் நடக்கும் அதுதான் வந்துட்டு ஒரு ஒரு விதினு சொல்கிறாங்க இப்போ அந்த புக்கில் வந்துட்டு மெய்னாக என்ன சொல்லியிருக்காங்கனு பார்த்தீங்கனா நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ஆகணுன்னு நினைக்கறீங்ளோ அதுவாகவே நீங்கள் ஆவீங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நான் வந்துட்டு ஒரு வேலையை முடிக்கணும் அப்படினு நினைக்கறேனா அதை நான் முடிக்க மாட்டேனா முடிக்காமல் போனால் என்ன பண்ணுவேன் அப்படினு நான் நினைச்சேனா அதுதான் தப்பு அதை நீங்கள் வந்து நேர்மறையாக நினைக்கணும் அந்த பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ளே இருந்தால்தான் நீங்கள் வந்துட்டு அதில் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க அதனால் வந்துட்டு அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சுது அடுத்து வந்து எனக்கு பிடிச்ச திரைப்படம் அப்படினா வந்து பார்த்தீங்கனா ஏழாம் அறிவு நமக்குள்ளே அந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு உண்மையை வந்து அதிலருந்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கனா அந்த ஏழாம் அறிவில் நிறையா கருத்து வந்து அந்த படத்தில் இருக்கும் நம்ம தமிழோட வரலாறு அந்த மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க அதுவந்து அதனால் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச டிவி நிகழ்ச்சி அப்படினா வந்துட்டு எனக்கு விஜய் டிவியில் குக் வித் கோமாளி அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நான் கஷ்டப்பட்ட சோகமாக இருந்த காலத்திலயெல்லாம் எல்லாமே அந்த குக் வித் கோமாளிதான் பாப்பேன் அதை பார்த்துதான் என்னோட சோகத்தை எல்லாமே மறந்துறேன் அது ஒரு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அதை பார்த்து சிரிச்சுகிட்டே இருப்பேன் அதை பார்த்து சிரித்து எனக்கு வயிறு வலியே வந்துடும் அந்த அளவுக்கு அதை பார்த்து சிரிப்பேன் நான் நான் வந்து காலேஜ் போய்கிட்டும் பார்ட் டைமில் வேலைக்கு போயிக்கிட்டிருக்கேன் அப்படி அந்த வேலைக்கு போகிற டைமெலலாம் எனக்கு பிரேக் கிடைக்கும் அந்த அதாவது டீ டைம் அப்படினு சொல்லுவாங்க அந்த டீ டைமெலலாம் நான் காலையில் காலேஜ்ஜி போயிட்டு வந்துடுவேன் நைட்டு வந்து வேலைக்கு போகிறேனா அப்போ அந்த நைட்டு பூரா அந்த டீ டைமில் இந்த மாதிரி இந்த குக் வித் கோமாளிதான் பார்த்துதான் நா என்னோட சோகத்தை எல்லாதையும் மறக்கடிச்சுப்பேன் அது வந்து எனக்கு கன்டின்யூ ஆக ஆக அது வந்து எனக்கு ஒரு ஹாபி ஆகவே மாறிடுச்சு காலேஜ் போவேன் மறுபடியும் காலேஜ் போய்விட்டு வந்து பார்ட் டைமாக வேலைக்கு போவேன் வேலைக்கு போய்விட்டு டீ டைமில் மறுபடியும் இந்த குக் வித் கோமாளி வைச்சு பார்ப்பேன் என்னோட சோகமே எனக்கு அந்த சோகமே இருக்காது அவ்வளோ ஜாலியாக நான் இருப்பேன் அது பார்க்கறனாலதான் அதனால் எனக்கு இந்த இந்த டிவி ஷோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்